என்னுடைய பயணம் செல்ல விரும்புகிற இடம்னு பார்த்தீங்கனா நான் வந்து கோயில்கள் ஏன்னா தமிழ்நாட்டோடய முக்கிய இது பார்த்தீங்கனா த கோயில்கள் தான் தமிழ்நாட்டோடய வரலாறு அப்படினு பார்க்கும்போதே எல்லாமே கோயில்கள் நிறைந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு அதிகம் பார்த்தீங்கனா எல்லாமே வந்து சிவ ஸ்தலங்கள் வைணவ ஸ்தலங்கள் நிறைந்தது நம்ம தமிழ்நாட்டோடய ஒவ்வு இடம் அதனால் நான் வந்து பயணத்தில் வந்து அதிக இம்பார்ட்டண்ட் கொடுக்கறத பார்த்தீங்கனா கோயில்கள் தான் தமிழ்நாட்டில உள்ள எல்லா கோயில்களுமே பிரசித்தி பெற்ற கோயில்கள் பார்ப்பதற்கு அருமையான கோயில்கள் ஆனந்தமான கோயில்கள் இந்த கோயில்களை பார்க்கறதுக்காகவே நான் தமிழ்நாட்டில எல்லா கோயில்லயுமே பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு இருக்குது அதாவது நால்வர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞானசம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்தக் கோயில்கள் எல்லாமே வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலங்கள் அதில் உள்ள சுதைகள் சிற்பங்கள் போன்றவை விமானங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு மிகவும் அருமையாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் மன அமைதின்னு பார்த்தீங்கனா நம்ம கோயிலுக்கு போகிறதுதான் இது எங்கேயுமே கிடைக்காது அதனால தமிழ்நாட்டில வந்து நீங்கள் அதிகமாக பயணம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற இடம்னு பார்த்தீங்கனா கோயில்கள் கோயில்களுக்கு வந்து முக்கியமான நம்மளுடைய சந்தோஷங்கிறது அங்கேதான் இருக்குது அதனாலதான் நான் வந்து கோயிலுக்கு போகிறத நொம்ப சந்தோஷமாக நினைக்குவேன் அங்கே போய் இறை வழிபாடு ஆத்மார்த்தமாக இருக்கிறது ஆ நாம் அந்த பிரகாரங்களை சுற்றி வர்றது அங்குள்ள நம்பிக்கைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த கோயிலுக்குன்னு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்புகளை பற்றி ஆராய்ஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு இம்பார்டண்ட்டாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்ம கோயில்கள்ல பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு எஸ்பெஷலி நான் எங்கே போனாலுமே போகணும்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா கோயில்கள் தான் அது என்னுடைய ஆர்வம் எனக்கும் மன சந்தோஷம் மன திருப்தி ரெண்டாவது வந்து பார்க்க போனீங்கனால் ஒரு பெரிய அலால அலா அலாதி பிரியங்கிறது பார்த்தீங்கனா இந்த கோயிலை போய் சாமி தரிசனம் பண்ணுறதுதான் அது ஒரு பெரிய கிஃப்ட்டு அந்த கிஃப்ட்டை வந்து நான் இங்கே பயணம் செய்கிறதுல சந்தோஷப்படுறதுன்னு பார்த்தீங்கனா மற்ற இடத்த விட பார்க்கும்போது கோயில்களுக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன்